ஆ ஹலோ நான் தான் மெஸ்ஸுலேருந்து பேசுகிறேங்க ஆமாம் ஆமாங்க ஆ சொல்லுங்கள் ஆ கண்டிப்பாக செஞ்சு தர்றேங்க செஞ்சு தர்றேங்க என்னென்னா வேணும் மீன் கொழம்பு மீன் கொழம்பு இருக்குது நண்டு வறுவல் எல்லாம் செஞ்சு தருவேன்ங்க உங்களுக்கு என்னென்னா வேணும் ஆ எல்லாம் செய்வோம் ஆ போன வருடம் செஞ்சுக் கொடுத்தோம்ல நல்லா இருந்துச்சுல்ல ஆ ஆ ஓகேங்க ஆ நாங்கள் டெலிவரி பண்ணி விட்றோங்க ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கும் நாங்கள் செஞ்சு டெய்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம் எங்கள் மெஸ்ஸில் எவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் எங்கள் ஊர் மீன் கொழம்புனா ஸ்பெஷல் தான்ங்க நல்லாயிருக்குங்க நிறைய பேர்த்துக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் தான் போன வருடம் வாங்கியிருக்கீங்கல்ல தெரியும்ல உங்களுக்கு ஆ கண்டிப்பாக போட்டு விட்ருங்க எங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் செஞ்சுக் கொடுத்துறோம் நாங்கள் அனுச்சி விட்டுறோம் நீங்கள் பாத்திரத்த கொடுத்து அனுச்சிருங்க அதெல்லாம் அருமையாக இருக்கும் நீங்கள் கவலையே பட வேணாம் அருமையாக இருக்கும் எங்கள் சாப்பாடு தான் ஃபேமஸ் எங்கள் ஊரில் ஆ சிக்கனெல்லாம் செஞ்சுத் தர்றோம் சிக்கனெல்லாம் செஞ்சுத் தர்றோம் ஆ எறால் தொக்கு எல்லாம் செஞ்சுத் தர்றோம் ஆ ஓகேங்க ஆ சரிங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ அனுப்பி விடுங்க அட்வான்ஸ் அனுப்பி விடுங்க எங்கள் அக்கௌண்ட் நம்பருக்கு அனுச்சி விட்ருங்க நாங்கள் செஞ்சு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துறோம் கொண்டாந்து கொடுக்க சொல்கிறோம் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ கண்டிப்பாங்க ஆ சரிங்க ஆ ஓகேங்க ஆ போட்டு வையுங்க பாத்திரம்லாம் திரும்பி ரிட்டன் அனுச்சி விட்ருங்க ஆ சரிங்க ஓகேங்க ஓகேங்க பாய்